ஹலோ சொல்லுங்கள் மேம் ஆ எஸ் மேம் உங்கள் பேர் மேம் என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக மேம் அட்மிட் ஆகிருந்திங்க என்ன ஆ சொல்லுங்கள் மேம் டேப்லெட்யெலாம் கரெக்டாக போட்டீங்களா மேம் என்னென்ன சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க மேம் சாப்பாடெலாம் கரெக்டாக சாப்பிட்டிங்களா காரமானது சாப்பிட்டிங்களா இல்லை சாம்பாரெலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது மேம் காரம் அதிகமாவெலாம் சாப்பிடக்கூடாது மேம் அப்படிலாம் சாப்பிட்டா உங்களுக்கு வந்து அவ்வளோ காரமாக எடுத்துக்கக்கூடாது தான் மேம் நீங்கள் சாம்பாரெலாம் சாப்பிடக்கூடாது எந்தமாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்ணுன்னா காரம் இல்லாமல் ஈஸியாக செரிக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம் தான் நீங்கள் வந்து சாப்பிட்ணும் உணவு தான் சாப்பிட்ணும் காரமாக சாப்பிட்டிங்கனா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வாந்தி வர மாதிரி இருக்கும் வயிற்றால போகிற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுங்க இல்லைனா ஈஸியாக செரிக்கக்கூடிய இந்த பால் பொருட்களெலாம் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க பால் ஐட்டம்ஸ்ஸெலாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி கஞ்சி சாதம் இட்லி வந்து சாப்பிட்லாம் அதுவும் காரம் இல்லாத சட்னி மைல்டான சட்னி தேங்காய் சட்னி அந்த மாதிரி சாப்பிட்ணும் சாப்பிட்டோனே உடனே படுத்துக்கக்கூடாது நல்லா நடக்கணும் நிறையா தண்ணி குடிங்க முடிஞ்ச அளவுக்கு வேறு எதாவது உங்களுக்கு எதாவது கம்ப்ளைண்ட் இருந்துதுனால் கால் பண்ணுங்கள் மாத்தரையை தவறாமல் போடுங்க

இல்லை மேம் நீங்கள் வந்து சாப்பிட்டது வந்து சாம்பார் சாப்பிட்ருக்கீங்க அதனால் தான் பிரச்சின இதையும் தாண்டி வேறு எதாவது பிரச்சின இருக்குது எனக்கு அந்த இடம் வலிக்குதுனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வாங்க சாப்பாடு மட்டும் நாங்கள் என்ன சாப்பாடு சொல்கிறோமோ அந்த சாப்பாடு முறைய வந்து பின்பற்றுங்கள் போதும் நன்றி மேம் வச்சுட்றேன்